இப்போ பார்த்திங்னா பூர்வீகோம் அப்படினாலே எல்லாருக்கும் அவங்கவுங்க பூர்வீக எடோம் சொந்த ஊர் அப்படினாலே ஒரு ஸ்பெஷலான இது தான் ஏன்னா எவ்வளோ பேர் வேலைக்காக பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டுட்டு தொழிலுக்கு நம்ம வருமானத்துக்காக வெளியூருக்குலாம் சென்று வெள்நாட்டுக்குலாம் சென்று ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க நிறைய மூமன்ட்லாம் அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறவங்களா பார்த்திங்கனா இப்போனாச்சி எல்லாத்துக்குமே இப்போ நல்லது கெட்டதுக்குலாம் வர அளவுக்கு ஃப்லைட் வசதிலாம் இருக்குது அப்பலாம் பார்த்திங்னா திடீர்னு ஒரு விஷ்யோம் எமர்ஜென்ஸி அப்படினாலும் அவங்களால வர முடியாது இப்போ திருவிழா நல்லது கெட்டது இது மாதிரி விஷியத்துக்குலாம் அவங்களால வர முடியாது அது மாதிரி சுச்வேஷன்ல அவங்க எல்லாமே நிறைய மிஸ் பண்ணிருப்பாங்கள் பூர்வீகத்தோட தொடர்பு தொடர்பு இருக்குதுனு பார்த்திங்னா அந்த காலத்தில் பார்த்திங்னா இப்போ எங்கள் பூர் ஊர் பார்த்திங்கனா அணிலாடி தான் எல்லாமே ஒரு காலத்தில் கூரை வீடாக தான் இருந்துச்சிங்க அந்த கூரை வீட்டில அந்த கூரை வீடு ரெண்டு தெரு தான் அப்போது பார்த்திங்னா அஞ்சு மணிக்கே அஞ்சு நாலு மணிக்கே எழுந்திச்சி லைட் இருக்காது விளக்கேத்தி வச்சிட்டு சமைச்சிட்டு பசங்களுக்கு கூழ் களி இது மாதிரி தான் சமைச்சிட்டு கழனி வேலை செஞ்சிட்டு வந்து ஒரு ஈவனிங் வந்து நைட் சீக்கிரோம் தூங்குறது இது மாதிரி ஒரு லைஃப்லயும் ஒரு இயற்கையோட தொடர்புடையதாக இருந்தாங்கள் இப்போ பார்த்திங்கனா அப்படி இல்லை எல்லாமே மிஷின் வீட்டுக்குள்ளே அடங்கி ஃபோன் மொபைல்னு அடங்கிடுச்சு அந்த பூர்வீகமான லைஃப் நம்ம இப்போ வாழ்றமா அப்படின்றது தெரியல இப்போ பூர்வீகத்தோட என்ன தொ ஞாபகோ இருக்குது அப்படினு பார்த்திங்கனா திருவிழா நம்ம ஊர் திருவிழாவை நம்ம மறக்கவே மாட்டோம் அந்த காலத்து எப்படி இருக்குது நம்ம அந்த ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்கனால் இவ்வளோ இப்போ இவ்வளோ டெக்ரேஷனா டிஃப்ரண்ட்டாயிருக்குது டெவலப்பாயிருக்குது அப்படிங்ககுல இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு வர்ஷோம் திருவிழா எப்படா வரும் அப்படின்ற ஒரு ஞாபகத்தோட ஏக்கத்தோட எதிர் பார்க்கற நாட்களும் இருக்குது ஊர் ஃபுல்லாக லைட் செட்டு வராதவங்களா ஊர் பக்கமே வராதவங்களா அந்த வர்ஷத்தில் ஒரு நாள் திருவிழாவுக்கு வரது அத்தை பசங்கள் மாமா பசங்கள் சித்தப்பா பசங்கனு எல்லா ஒற்றுமையா இருந்து ஒன்றா உக்காந்து சாப்பிடறது இது மாதிரி நிறைய விஷ்யோல இன்னும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது ட்ரெஸ்ஸு பார்த்திங்கனா இப்போ இருக்க சுச்வேஷன்ல அப்பலாம் ட்ரெஸ்ஸு அதிக அதிகமாலாம் எடுக்க மாட்டாங்கள் கிறிஸ்மஸ் நீ எப்பலாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த எப்போனா எடுக்கிற ஒரு ட்ரெஸ் வச்சி அதை அந்த ட்ரெஸ்ஸை வச்சி சந்தோஷமாக திருவிழாவை செலப்ரேஷன் பண்ணுறது அதாவது இருக்கவங்க இல்லாதவங்கன்ற டிஃப்ரண்ட் தெரியாமல் நம்ம நம்ம திருவிழா நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லாவே இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஊர் திருவிழானாலே அது இன்னமும் மறக்க முடியாத ஒன்று தான் நல்லா போய்ட்டு வர்ஷோம் வர்ஷோம் வரது அப்பறோம் பார்த்திங்கனா நம்ம பூர் பூர்வீகனு பார்த்திங்கனா நம்ம மூதாதியர்கள்லாம் ஹின்டுஸ் தான் இந்துஸ்ல இருந்து இப்போது தான் நாங்கள் கன்வர்ட்டான கிறிஸ்டின் அவங்க பார்த்திங்கனா கழனியில சாமி கும்பிடுவாங்க குலதெய்வன்ட்டு ஒன்று அந்த குலதெய்வத்தை நாங்கள் இன்னமும் வழிபட்டு நினச்சி பார்த்து நம்ம மூதாதையர்கள் அது வழிபட்டதால் அது இன்னும் நாங்கள் நினச்சி பார்த்து நாங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு அந்த குலதெய்வத்தை வழிபட்டு பொங்கல் வச்சிட்டு தான் வந்துகிட்ருக்கோம் அது இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாகவும் இன்னும் எங்களுக்கு இருந்துகிட்ருக்கு